உங்களை பற்றி சொல்லுங்கள் என் பேர் ரத்னா பாய் நான் மணக்காடுகிற கிராமத்தில் பா ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுவத்தாஞ்சா வருஷம் பிப்ரவரி பதினாறாந்தேதி பிறந்தேன் பிறந்து வளர்ந்தது எல்லாமே மணக்காடு தான் அங்கே சி சின்ன வயசிலேருந்து பேபி கிளாஸ்லிருந்து எட்டாம் கிளாஸ் வரை ஒரே ஊரில் தான் படித்தேன் படித்து முடிச்சுட்டு நல்லா இருக்கும் போது சும்மா இருக்க நேரமெலாம் அங்கே தையல் கிளாஸ் போனேன் எட்டாவது படிச்சுட்டு இருக்கும் போது படித்து வீட்டில் இருக்கையில் தான் தையல் போனேன் நான் தையல் போய்விட்டு நல்ல துணியெல்லாம் எல்லாமே தைச்சி படித்தேன் படித்து துணி நல்லா தைக்க கொடுக்குறது எல்லாத்துக்கும் எல்லாேரும் வருவாங்க தைச்சி குடுவ எல்லா கொடுப்பேன் நல்லா தைச்சி நல்லா வருமானமும் வந்துகிட்டு இருந்துச்சு நான் அதை வெச்சு மொதல் சம்பாத்தியத்தில் எனக்கு ஒரு மோதிரம் எடுத்தேன் அப்புறோம் வீட்டுக்கு தேவையான மிக்சி பொருட்களெலாம் கொஞ்சம் வாங்கி வைச்சேன் துணி மணிகள் எல்லாமே வாங்கினேன் என் கூட பிறந்தது வந்து எட்டு பேர் நாலு ஆண் நாலு பொண்ணு அண்ணமாருங்கள் எல்லாேரும் ஒவ்வொரு ஊர்லேயா இருக்காங்க அக்காமாரும் ஒவ்வொரு ஊர்லேயா இருக்காங்க அப்படி எல்லா ஊர்லேருந்து எனக்கெனு அதுக்கு பிறவு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது வருஷம் எனக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு கல்யாணம் முடிஞ்சு நாங்கள் வந்து சிஎஸ்ஐ வேறுகாரி நான் வந்து எனக்கு வந்து வந்தவுடனே இந்து மாப்பிள்ளையாக வந்ததுனால் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு தள்ளிக்கிட்டே இருந்துச்சு அதனால் ஆர்சிலேருந்து மாப்பிளை வீட்டாலும் வந்துச்சு அதனால் ஆர்சிக்கு அதெல்லாம் ஜெபத்துக்கு போகணும் ஜெபத்துக்கு போய்விட்டு கேட்டு நீங்கள் இந்துக்கும் ஆர்சி பரவாயில்ல கொடுங்க அப்படினு சொன்னாங்க அதனால் ஆர்சியில் கொடுக்குறதுக்கு சம்மதித்தாங்க வீட்டில் நவம்பர் பத்தாம்தேதி தொண்ணூற்றி ஒன்பதாவது வருஷம் எனக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு கல்யாணம் முடிஞ்சு மூத்த பொண்ணு எங்களுக்கு ரெண்டாயிரத்தில் பிறந்தா அப்போ அது ரொம்ப கஷ்டப்பட்டோம் கல்யாணம் முடிஞ்சு கல்யாணம் எதுக்குடா முடித்தோங்கிற அளவுக்கு ரொம்ப கஷ்டம் வாழ்க்கைல வீட்டடில் இவங்க வீட்டில் புகுந்த வீட்டில் கல்யாண கடன்ட்டு ரொம்ப கடத்தை தூக்கி வெச்சுட்டாங்க கடன்னு கடன்னு ரொம்ப கடன் எங்களால் மீளவே முடியல அப்போ வந்து பத்து பவுன் நகையும் நாற்பது வெறும் நாற்பதாயிரம் தான் எங்களுக்கு ஐம்பதாயரம் கடன் தூக்கி வெச்சுட்டாங்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இத்தனைக்கும் கூலி வேலை தான் நாங்கள் பார்த்துகிட்டு இருக்கோம் சொலவு கட்டுற வேலை அதை வெச்சு தான் எல்லாத்தையுமே நாங்கள் சமாளிக்கணும் அது வெச்சு உலர உலர ஒன்று ரெண்டு துணியும் வரும் அப்பப்போது ஒன்று ஒன்றா வாங்கி வாங்கி நானும் தைச்சி ரொம்ப கஷ்டத்தை அனுபவித்து அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கையில் இடைலே இடைல உடம்பு சொரி சரியில்லாமல் போயிடும் உடம்பு சில நேரத்தில் ஆஸ்பத்திரிக்கு போவதுக்குகூட கஷ்டமா இருக்கும் அந்த சூழ்நிலையும் நாங்கள் கடனை ஒடனை வாங்கி ஆஸ்பத்திரி செலவு எல்லாமே இது பண்ணிணோம் அதுக்கு பிறவு ரெண்டாவது பொண்ணு எனக்கு ரெண்டாயிரத்து மூணில் பிறந்தா ரொம்ப கஷ்டத்துக்கு மத்தியில் தான் பிறந்தா ஆஸ்பத்திரிக்கு போனாேம் அங்கே உங்களுக்கு குழந்தைலாம் தங்காதுமா அப்படினு கர்ப்பபையெலாம் வீக் ஆகிட்டு மெதுவாக நீ அப்போமே கர்ப்பபையெலாம் எடுக்க சொன்னாங்க அதனால் நான் கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுகே போகாமல் சின்ன பாப்பா தங்கின உடனே தனியார் ஆஸ்பத்திரியிலே காட்டிகிட்டு இருந்தேன் அவளும் ஆண்டவருடைய பெரிதான கிருபையால் எனக்கு ரெண்டாயிரத்தில் சுகமாக பிறந்தா பிறந்து அதுக்கப்புறம் அவளையும் படிக்க வெச்சு எல்கேஜி சேர்த்தோம் எல்கேஜி சேர்த்து யூகேஜி சேர்த்து அதுக்கு பிறகு நாங்கள் வீடு இல்லாமல் எத்தனையோ வீடு மாறியாச்சு கிட்டத்தட்ட இப்போ பதிமூணாவது வீட்டில் தான் நான் சொந்த வீட்டுக்கே வந்திருக்கேன் வருஷத்துக்கு ஒரு வீடாக போன மாதிரி ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அப்படி ஒவ்வொரு தடவையாக இப்போ கல்யாணம் முடிஞ்சு எங்களுக்கு இரு இரு இருபத்தி நான்கு வருஷம் ஆகுது அந்த இருபத்தினாலு வருஷத்துலையும் நாங்கள் ஒரு எல்லா பக்கமும் ஒவ்வொரு வீடு வீடாக ஜமானை பெருக்கி பெருக்கி அலைஞ்சு அலைஞ்சு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதெல்லாம் கடைசியில் திருப்பி நான் கடையனோடைக்கு போனோம் அங்கே ஒரு ஆறு வருஷம் இருந்துகிட்டு வந்து திருப்பி திருப்பி சிறுவைகுண்டத்துக்கு வந்தோம் சிறுவைகுண்டத்தில் தான் எனக்கு கல்யாணம் முடிஞ்ச ஊர் நாங்கள் இங்கே தான் இருந்தோம் வீடு இல்லாத காரணத்துனால் திருப்பி நாங்கள் கடையனோடை போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அதனால் சிறுவைகுண்டத்தில் வாய்க்கால் அருகே இருக்கிறதுனால பிள்ளைகள்லாம் தண்ணியில் விளையாட விள்ளாட போன பிள்ளைகள்லாம் அப்படியே அப்படியே பின்னால் சட்டி பானை சுடுவாங்கள்லே அந்த சூளை கரை இருக்கும் அங்கேயிருந்து விள்ளான்ட்டு இருக்கிற பிள்ளைகள் அப்படியே வழுக்கி விழுந்து தண்ணியில் போயிடும் அதனால் குளிக்கிற ஆட்கள் சில ஆட்கள் நிறைய பிள்ளைங்கள காப்பாத்தியிருக்கு அதனால் அதுக்கு பயந்து போயே நாங்கள் வேறு ஊருக்கு வெளி ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அங்கே நாங்கள் இருந்துட்டு அதுக்கப்புறம் பிள்ளைகள்லாம் விவரம் தெரிஞ்ச பிறவு அதுக்கு பிறவு திரும்பவும் எங்கள் சொந்த ஊரான சிறுவைகுண்டத்துக்கே நாங்கள் வந்துவிட்டோம் இங்கே வந்து கஷ்டப்பட்டு ஒரு இடத்தை வாங்கி இடம் வாங்கி வெச்சுருந்தோம் அந்த இட இடம் காடு தான் ஒரே முள்ளும் கிள்ளுமாக இருந்துச்சு ஒடையாக இருந்துச்சு வய காடு அந்த வய காடு கொஞ்ச நாளாக சரி கொஞ்ச நாள் கழித்து டெவெலப் ஆகிடும் அப்படினு நினைச்சிக்கிட்டே இருந்தோம் அதனால ரொம் ரொம்ப வருஷம் காத்துக்கிட்டு இருந்தோம் ஒரு பத்து பதிமூணு வருஷம் காத்துக்கிட்டு இருந்த நேரத்தில் அதன் பிறவு தான் திருப்பி என் மாமியார் வீட்டு வாய்க்காங்கரையில் வீடு கட்டினோம் வீடு கட்டு வீடு கட்டினது மேலே வரைக்கும் கடனை ஒடனை வாங்கி வீடு கட்டினோம் சரி எத்தனை தடவை தான் நம்ம வாடகை வீட்லேயே தங்கி இருக்க நமக்கும் ஒரு சொந்த வீடு வேணுமே அப்படினு நினைச்சுக்கிட்டு பழைய வீட்டை இடித்து கட்டினோம் எங்கள் மாமியார் வீட்டை அதை கவுர்மெண்ட்டுகாரன் ஏதோ நீர் நிலை பகுதி அப்படின்ட்டு அதை பெரிய வீடாக வந்த பிறவு அதை இடிச்சுட்டான் பார்த்துக்கங்க இடிச்சுட்டான் அதனால் எங்களுக்கு பழைய நான் ஒரு அஞ்சு லட்சம் ருபா நஷ்டம் ஆகிட்டு நஷ்டம் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப சோந்தாச்சு என்னடா செய்ய இவ்வளவு நாளாக சம்பாரித்தது பூரா வீணாக போயிட்டே அப்படின்ட்டு நமக்கே ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஆண்டவருடைய கிருபையினால் திருப்பி இந்த இடமும் எங்களுக்கு வாங்கிறதுக்கும் கிருபை செஞ்சார் இந்த வாய்க்காங்கரை நாங்கள் நாங்கள் இருக்க இப்போ வீடு கட்டியிருக்கமே அந்த இடத்த வாங்கிறதுக்கும் ஏசப்பா எங்களுக்கு உதவி செஞ்சார் அதனால் இதில் தான் இப்போது நாங்கள் வீடு கட்டி இருக்கிறோம் எதுக்கும் ஒரே கடன் தான் நகை எல்லாம் அடமானம் வெச்சு தான் அந்த இடத்தையும் வீடு கட்டினோம் கட்டி பிள்ளைகள் மூத்தவள் எம்காம் படிச்சுருக்கா சின்னவள் பிகாம் செகண்ட் இயர் படிக்கிறாள் சின்ன பிள்ளைங்கள நல்ல படியாக திருமணம் செஞ்சு கொடுக்கணும் ஆண்டவருடைய கிருபையால் எந்த நோய் நொடி இல்லாமல் எனக்கும் உடம்பு சரியில்லாமல் அப்போ அப்போ அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போய்விடும் சுகர் வேறு சுகர் கர்ப்பப்பை வேறு எடுத்தாச்சு உடம்பும் ரொம்ப வீக்காக இருந்ததுனால் அப்படி அப்படியே இருந்துகிட்டு இருக்கேன் இப்போ எந்த சூழ்நிலையும்

நான் வந்து நல்ல இருக்கணும்னு ஆசை பட்டுக்கிட்டு இருந்தேன் அதனால் நான் பிறந்த வீட்டில் ரொம்ப பிறந்த வீட்டில் நல்லா இருந்தேன் ஆனால் புகுந்த வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்டு ஆண்டவருடைய கிருபையால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்துகிட்டு இருந்தோம் அந்த வீட்டை இடித்ததுமே ரொம்ப மனது நொந்துகிட்டு நொந்து நேரத்தில் திருப்பி என்னடா சரின்னு வழியில்லாம தான் திருப்பி இருந்து இருந்து இந்த வீட்டையும் கடன் வாங்கி கட்டிச்சு இது கொஞ்சம் மீண்டு வர்றதுக்குள்ளே அடுத்து சிறுவைகுண்டத்தில் வெள்ளம் வந்துட்டு வெள்ளம்னால் வெள்ளம் அப்படி வெள்ளம் சரியான வெள்ளம் வீட்டுகளெலாம் ரொம்ப தண்ணி திடீரெனு எங்கள் தொழில் ஜாமான் எல்லாமே அடிச்சுட்டு போய்விட்டு சொலவு கட்டுவோம் நாங்கள் அது சொலவுக்கு தேவையான பொருட்கள் மட்டை ஆயிரம் மட்டை அடிக்க சொன்னோம் ஈ கி அதுக்குடைய தட்டுகள் அதுகூடயே பொருட்கள் எல்லாமே வெள்ளத்தில் அடிச்சுட்டு போய்விட்டு வெளியில் இருந்த துணி மணிகள் பாத்திரங்கள் எல்லாமே போய்விட்டு அப்புறம் வீட்டுக்குள்ளேயும் அரை வீட்டுக்குள்ளேயும் தண்ணி வந்துட்டு அதில் வீட்டு மூணு பீரோவில் துணி அது ரெண்டு அடுக்கு வேறு துணி ரொம்பா போய்டிச்சு வெளியில் உள்ள துணி எல்லாம் அப்படியே இழுத்துட்டு போய்விட்டு இழுத்துட்டு போனவோன்னே இப்படி ஒரு சோதனையான்டு ரொம்ப மனது ரொம்ப உடைஞ்சிட்டு உடஞ்ச நேரத்தில் ஆண்டவருடைய கிருபையால் கோவிலையும் கொஞ்சம் சந்தியாப்பர்டேருந்து வெள்ள நிவாரண நிதி நல்ல கொடுத்தாங்க கொடுத்தது தான் இன்னும் நாங்கள் வெச்சுருக்கோம் அப்புறம் எங்கள் சொந்த பந்தங்களெலாம் துணி மணிகள் எடுத்துகிட்டு வந்தாங்க கொஞ்சம் பணம் கொடுத்து உதவினாங்க அதனால் வீட்டை வெள்ளை அடித்து சுத்தம் பண்ணி திருப்பியும் நாங்கள் இங்கேயே உட்காந்துகிட்டுருக்கோம் கர்த்தருடைய கிருபைனால் எந்த நோய் நொடியும் இல்லாமல் என் பிள்ளைங்களுக்கும் நல்ல முறையாக திருமணம் நடக்கும் என் பிள்ளைகளும் நல்ல நல்ல வேலையில் இருக்கணும் அதே மாதிரி என் கணவரும் கஷ்டப்பட்டு வீட்டில் இருந்தோம் மனது கஷ்டப்பட்டு கிடந்தோம் வேலைகாரங்கனு நினைச்சிட்டு தான் என்னை கல்யாணம் பண்ணியே கொடுத்தது சூளை கட்டுற தொழில் தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டுருக்கோம் என் கணவருக்கும் நல்லபடியாக இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டுருக்கேன் அவங்க கூட பிறந்ததும் கூட பிறந்தது ரெண்டு தங்கச்சி ரெண்டு தம்பி அம்மா அப்பா அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க மாமியார் மீன் வியாபாரம் பார்த்துகிட்டு இருக்காங்க இப்போது மாமனார் இறந்துட்டாங்க அதே மாதிரி எங்கள் அப்பா அம்மாவும் இறந்துட்டாங்க எங்கள் அப்பா வாத்தியாராக இருந்துச்சு மணகாட்டில் வாத்தியாராக இருந்து வயதான பிறவு இறந்து போய்விட்டாங்க இப்போ எனக்கு அம்மா அப்பாவும் கிடையாது அண்ணாமார் அக்காமார் ரெண்டு அண்ணன் இறந்துட்டாங்க ஒரு அக்கா இறந்துட்டா அக்கா அக்கா மருமகன் அக்கா மகள் எல்லாம் இறந்துட்டாங்க அப்படி இருக்கையில் எந்த நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியத்தோடு நம்மளை வெச்சுருக்கணும் நோய் இல்லாத வாழ்க்கையாக வாழணும் நினச்சுக்கிட்டு அதுதான் ஆசைப்படுறேன் எது வந்தாலும் அப்போ அப்போ மருத்துவமனையில் போய் ஆஸ்பத்திரியில் போய் காட்டிகிட்டு அப்படியே இருக்கேன் கடனெலாம் அடைத்து கடன் கடன் நிறையா ஆகிட்டு கடனெலாம் அடைத்து நல்லபடியாக முன்னேறணும்ன்டு ஏசப்பாட்டே வேண்டிகிட்டிருக்கேன் கர்தர் பெரு பெரிதான கிருபையினால எனக்கு நிறையா வீட்டுக்கிட்டே நல்லா ஆலயம் ஒன்று ஏசப்பா தந்திருக்காங்க சந்தியப்பர் கோவில் சந்தியப்பர் கோவில் போக்குள்ளே தான் எனக்கு கொஞ்சம் மனது நிம்மதியாக இருக்கும் மன நிறைவாக இருக்கும் ஜூலை பதினாலாம் தேதி திருவிழா நடக்கும் அது எப்போ வருதுண்டு நாங்கள் ஜூலை மாதம் எப்போ வருதுன்னு காத்துக்கிட்டிருப்போம் கொடியேற்றலாம் அப்படி இருக்கும் அவ்வளோ மக்களும் வந்து எல்லா ஊர் ஜனங்களும் அப்படி வருவாங்க கடற்கரை மக்கள் பூராக வருவாங்க செ சில குடும்பங்கள் பத்து நாள் தங்கியிருக்கும் சில ஆட்கள் முப்பது நாளைக்கு இருக்கும் எங்கள் ஊரில் முப்பது நாட்களும் வந்து நல்லா கடைகள் கடை அந்த கடை அந்த கடை எல்லாம் இருக்கும் அப்படி தான் இருக்கும் எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டுருப்போம் எப்பொழுதுமே நானும் சொலவு வெச்சு விற்றுக்கிட்டுருப்பேன் அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இன்னுமும் கோவிலில் வெச்சு வியாபாரம் பண்ணுறது அது அது ஒரு ஆசீர்வாதம் தானே அதனால கோவிலில் வெச்சு வியாபாரம் பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் படிச்சுகிட்டு கோவிலில் ஜெபம் நடக்கிறதையும் கேட்டுகிட்டு வியாபாரம் பார்த்துகிட்டு பக்கத்தில் பூரா எல்லா எல்லா வியாபாரமும் ஒவ்வொரு ஒவ்வொரு வியாபாரிகளும் ஒவ்வொரு வியாபாரமா வெச்சுருப்பாங்க நான் சொலவு வெச்சுருப்பேன் பக்கத்தில் பாய் கடை வெச்சுருப்பாங்க பெட்டி அருவாமனை தோசை கல் அது எல்லாமே வெச்சுருப்பாங்க ஒன்று ஒன்றா அப்புறம் தெருக்கள் பூரா ஒரே மிட்டாய் கடை எல்லா வீட்லேயும் நெடு இங்கேயிருந்து அங்கே வரைக்கும் மிட்டாய் கடைகள் வளையல் கடைகள் மளிகை கடை ராட்டினங்கள் அங்கங்கே போட்டிருப்பாங்க நல்லா இருக்கும் எனக்கு அதுதான் சிறுவைகுண்டத்தை விட்டு போவதுக்கு எனக்கு மனது இல்லை எங்கே போனாலும் நம்ம சொந்த ஊருக்கு வந்துடணும் அப்படின்ட்டு எங்கே வேண்ணாலும் ஆலயத்துக்கு போகணும் அப்படின்ட்டு எனக்கு நான் வந்து பிறந்தது சிஎஸ்ஐ பிரிவில் தான் கல்யாணம் முடிஞ்சது ஆர்சியில் தான் நான் கோவிலுக்கு போவதுனால எனக்கு வந்து ரொம்ப மன திருப்தியாக இருக்குது நான் நல்லாயிருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் அதனால் என் பிள்ளைகளுக்கும் நல்ல நல்ல பையனாக கிடைக்கணும்னு நினச்சிட்டு நான் ஏசப்பா கிட்டே தான் கேட்டுக்கிட்டிருக்கேன் நல்ல பையனாக இருக்கணும் நல்லாயிருக்கணும் அப்படின்ட்டு கர்த்தர் தாமே எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் வந்திருக்குற பாப்பாக்களையும் எல்லா மக்களையும் இந் இந்த ஊர் அனைத்து ஊர் உறுப்பினர்களையும் கர்த்தர் தான் ஆசீர்வதிப்பாராக இங் உலகம் பூரா குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதி ஆசீர்வதிக்கணும் அக்காமார் மூணு அக்கா மூணு அண்ணன் நான் தம்பி அந்தெந்த குடும்பங்கள் உறுப்பினர்கள் எல்லாத்தையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக ஆமென்